நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா இந்த காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்றதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஸோ நோய் இல்லாத வாழணும் அப்படினா நம்ப எக்ஸ்டனலாக இருக்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்குறதவிட நம்ப டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துருக்கோம் அப்படிங்குறத பொறுத்து இப்போ எங்கள் குடும்பத்தில் நீங்கள் நாங்கள் என்னென்னா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துருக்கோம் எடுக்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்குக்கு கொடுக்குறோம் ஸோ அதை பற்றிதான் பேசப்போகறது இப்போ வந்து எங்கள் குழந்தைங்க அப்படி எங்கள் குழந்தைங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வந்து கொடுத்தா சாப்பிட முழுசாக அவன் சாப்பிடமாட்டாங்க அப்படிங்குற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ காலையில் அந்த பவுடராக செஞ்சு வச்சுட்டு அதை வந்து அவங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம் அப்படி கொடுக்குறப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்ட்டமாதிரியும் ஆச்சு அதுடைய சத்துக்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கிடைக்கிது இப்போ மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஃபுட்டாக வந்து இட்லி தோசை அது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நான் அதுக்கு வந்து சத்தான சைடிஸ்ஸாக நாங்கள் செஞ்சுக்குவோம் சட்னியோ சாம்பாரோ இப்போ சட்னி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்க கடலைச்சட்னி கடலையை வறுத்து அதில் பூண்டு காஞ்ச மிளகா ஜீரகம் போட்டு மிக்சியில அப்படியே அடிச்சு அதை எடுத்துகிட்டு வரப்பயே இந்த வாசனையே எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி அப்படி சட்னி வகைகள் செய்யறப்போ ரொம்ப விருப்பமாக அதை சாப்பிடுவாங்க அதில் சாப்பார் செய்யறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப லைட்டாக தண்ணியாக வச்சுட்டு அதில் ஒரு கேரட் பீன்ஸு அந்தமாதிரி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போன்ற காய்கறிகள் எல்லாம் அதில் போட்டு நல்லா வேகவச்சு மண் சட்டியில்தான் சாம்பார் செய்யறப்போ எல்லாம் மண் சட்டி யூஸ் பண்ணுறது அதை அப்படியே மத்து வச்சு மண் சட்டியிலயே நல்லா கடைஞ்சி இந்த வடகம் போட்டு அதை தாளிச்சு தாளிக்கும்பொழுதே அப்படி ஒரு அருமையான வாசனை அதில் வரும் அடே அப்போயே நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்குற ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப விருப்பமாக பசங்க அதை சாப்பிடுவாங்க அது தவிர இட்லி தோசை இல்லாத நேரங்களில் உப்புமா வெறுமனையே உப்புமாவாக செய்யாமல் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் காய்கறிகள் பட்டாணி கேரட் பீன்ஸு போட்டு நல்ல ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல வறுத்த ரவையாக யூஸ் பண்ணுறப்போ அதோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுமாரி பொங்கல் பொங்கல் செய்யறப்பையும் பச்சரிசி பொங்கல் ஒரு கார பொங்கல் மிளகு ஜீரகம் போட்டு ஒரு நெய்யிலையே அந்த சாதத்தை பச்சரிசியை வேகவச்சு அது அதே அதுக்கூட ஒரு இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுமாதிரி கஞ்சி கஞ்சி வந்து வெஜிடபுள் கஞ்சியாகவும் செய்வோம் இல்லை அப்படின்னா மட்டன் கறியை ரொம்ப சின்னச்சின்ன பீஸாக சுக்கா அப்படி வாங்கிட்டு வந்து அதில் நம்ப எப்பொழுதும் கஞ்சி செய்யறமாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு துவையல் புதினா துவையலோ இல்லை போட்டுக்கல்லை துவலையோ துவையலோ துவரம்பருப்பு துவையலோ ஸோ வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லை எதனா குழிப்பணியாரம் செய்யறது அது வெல்லம் போட்டு ஸ்வீட் பணியாரமாவோ இல்லை கடுகு கல்லைப்பருப்பு காஞ்சமிளகா கருவப்பில்லை போட்டு க காரப்பணியாரமாகவும் செய்யறது ஸோ இதை சாப்புட்றப்போ குழந்தைங்க ரொம்ப ஒரு காரச்சட்னியோ இல்லை மிளகா சட்னியோ ஒரு வெங்காய சட்னியோ ஒரு காரமாக வச்சு சாப்புட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் அது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு பதினோரு மணி வாங்கில் ஒரு ஒரு நாள் சூப்பு சூப்பு போட்றப்போ மணத்தக்காளி கீரையை வச்சு இல்லை முருங்ககீரையை வச்சோ சூப் போட்டு கொடுப்போம் இல்லை அப்படின்னா கேரட்டு வச்சு தக்காளி வச்சு சூப் போட்டு கொடுக்குறப்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க இல்லை டீ போடுறோம் அப்படின்னா வெறுமனே டீயாக போடாமல் அதில் ஒரு இஞ்சி இஞ்சி தட்டி போட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காக நசிக்கி போட்டு டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிவிட்டு அதில் பால் ஊற்றி அதில் நல்லா டீ ரெடி ஆகுறப்போ அந்த ஏலக்காய் வாசனையும் இஞ்சி வாசனையும் சேர்ந்து வரும் பாருங்கள் அப்படியே அருமையாக இருக்கும் ஸோ அந்த மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்க இந்த மசாலா டீலாம் ரொம்ப யூஸ் ஆகும் கொரோனா நேரத்தில்க்கூட எல்லாரும் இந்த மசாலா ஐட்டங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்குறமாரி சொன்னாங்க இந்த வெறுமனே பிரியாணியில் மட்டும்தான் மசாலா ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் டீயிலயும் மசாலா ஐட்டங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இல்லாமல் புதினா டீ நல்லா இருக்கும் லெமன் டீ லெமன் டீ அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டு குடிக்கிறது இப்போ மதியம் நேரத்தில் சூடான சாதம் சாம்பார் ஒரு புளி குழம்போ இல்லை ஒரு காரக்குழம்போ ஒரு ரசம் தயிர் இதுக்கூட ஒரு கூட்டு அல்லது பொரியல் நல்லா காய்கறிகளோட கலவையோ அதை வச்சு சாப்பிட்றப்போ பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க டெய்லியும் ரெண்டு முட்டை எடுத்துக்குறாங்க ஸோ நான்வெஜ்ஜாக எடுக்கணுன்னா மீன் நண்டு ஆடு கோழி ஸோ நான் வெஜாக அது வந்து கொழம்பாகவும் வச்சு செஞ்சாலும் பெரட்டலாக செஞ்சு கொடுத்தாலும் இதை ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க அப்புறம் ஈவ்னிங் டைம்மில் ஃப்ரூட்ஸு ஆரஞ்சி பழம் ஆப்பிள் ஸோ இந்தமாதிரி பழங்களைவிட நம்ப வீட்டில் விளையக்கூடிய இந்த கொய்யாப்பழத்துல எல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு துவர்ப்பான இனிப்பான பழங்கள் சாப்பிட்றதவிட துவர்ப்பான பழங்கள் கொய்யாபழம்மாதிரி சாப்பிட்றப்போ அதில் வெறுமனே குழந்தைங்க சாப்பிட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதில் லைட்டாக பெப்பரும் உப்பும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும்கூட அது தவிர கொண்டக்கடலை பச்சப்பயிர் ஸோ இதெல்லாம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு கொடுப்போம் அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலையும் வந்து நம்ம லைட்டாக ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு தக்காளி பீஸஸ் போட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சி ஊற்றி ஒரு பெப்பர் ஒரு சால்ட்டோ போட்டு கொடுக்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுமாதிரி சோளம் வேக வச்சு இப்போ கடையில்லாம் பார்த்திங்கனா சும்மா ஒரு சின்ன பாக்ஸில்தான் ஒரு சின்ன டீ கப்பில்தான் கொடுப்பாங்க ஆனால் அதையும் சோளம் வந்து நம்ப முழுசாக வாங்கி அதை நம்ப வீட்ல வேக வச்சு சும்மா ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு உப்பையும் மிளகாத்தூளையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த அந்த சோளம் வே வெந்த சோளத்து மேலே லைட்டாக தேய்க்கும்பொழுது தேய்ச்சி சாப்புட்றப்போ அந்த உப்பு புளிப்பு காரம் ஸோ எல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப அருமையாக அதை சூடாக சாப்புட்றப்போ அது அதனுடைய சுவையை சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லை பச்சை கடலை கிடைக்கிது அப்படின்னா நம்ப அதை வேக வச்சு உடனேயும் சாப்பிட்லாம் உப்பு போட்டு வேக வச்சு உடனேயும் சாப்பிட்லாம் இல்லைனா உப்பு போட்டு வேக வச்சு நம்ப வெயிலில் காய வச்சு அதுவும் அருமையாக இருக்கும் காஞ்ச கடலைதான் இருக்கு அப்படின்னா அதை முந்தின நாள் ஊற வச்சு அடுத்தநாள் அதை நம்ப சாம்பாராகவோ இல்லை ஒரு புளி குலம்பாவோ குழம்புலையும் நம்ப போடலாம் இல்லை அவிச்சும் சாப்பிடலாம் இல்லை வறுத்து வெறும் வாணலில் வறுத்து சுட்டு கடலையாகவும் நம்ப சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறது நைட்டு வந்து இட்லி தோசை சப்பாத்தி கொஞ்சம் அந்தமாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு அதுக்கு சைடிஸ்ஸாக காய்கறிகளில் போட்டு ஒரு சின்ன குருமா இல்லைனா வெறுமனே ஒரு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்ட ஒரு பிரட்டல் இல்லை இல்லைனா எக்கு குருமா ஸோ அந்தமாதிரி வந்து சாப்பாடு வந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்குறோம் ஸோ அவங்க ஃபுல்லாக சாப்பிட்னாங்க அப்படின் சொல்லலை அப்படின்னாலும் அவங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு அட்லீஸ்ட் நம்ப இந்த உணவுகள் எல்லாம் நம்ப ஃபாலோ பண்ணுறோம் வந்து உணவுகளோட டேஸ்ட்டு அவங்க இப்போ பிடிச்சிட்டாங்க அப்படினா ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க